நான் விரும்பி பார்க்குற விளையாட்டு கிரிக்கெட் அதை டீவியில அந்த லைவில் ஓடுறத பார்ப்பேன் அதுவும் வந்து என் நண்பர்களுடன் சேர்ந்து தான் பார்ப்பேன் அதை பார்க்கும்போது நல்ல பேசி கமெண்டுலாம் பேசிப்பேன் எப்படி விளையாடுறாங்க என்னது சிறப்பாக எப்படி விளையாடுறாங்க ஒவ்வொருத்தருடைய மையினஸ் பிளஸ் பாயிண்ட்டை நாங்கள் வந்து அடிக்கடி டிஸ்க்கஸ் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து லோக்கல்ல நடக்க கூடிய இந்த கபடி போட்டி இந்தமாரி நடந்ததுனா நண்பர்களுடன் சேர்ந்து உள்ள போய் உள்ளூர்ல சேர்ந்து பார்ப்போம் கொஞ்சம் சந்தோசமாக நல்லா பார்த்து அது எப்படி விளையாடுறாங்க அவங்களோடய திறமைகளை நாங்கள் பார்த்து கண்டு ரசிப்போம்